விலங்குகள் மேய்வதற்கு பசுமையான நிலங்கள் உள்ளனவா மோசமான தட்ப வெப்பநிலை கடுமையான வானிலை ப்ளாஸ்டிக் தண்ணீர் பற்றாக்குறை போன்ற சுற்று சூழல் மாற்றங்களால் விலங்குகளுக்கு ஏதேனும் மோசமான பாதிப்புகள் ஏற்படுவதை நீங்கள் பார்த்திரு பார்த்தீர்களா விலங்குகள் மேய்வதற்கான அது வந்து பசுமையான இப்போ முயல் ஆடு மாடு அதெல்லாம் இருக்குதுனாக்கா பசுமையான புல் வேணும் அது புல் இருக்குதுனா மலை பெஞ்சா மட்டுந்தான் அந்த புல்லு பசுமையாருக்கும் அதை தான் அவட்ட விலங்குகள் வந்து அதை சாப்பிட முடியும் இல்லை புல் புல்லே இல்லை செடி கொடிகளே எல்லாம் காஞ்சி போய்ச்சுன்னாக்க அவங்க அந்த இப்போ விலங்குகள் வந்து காயத்தை காகிதத்தையோ இல்லை அந்த ப்ளாஸ்டிக் பொருளையோ அதை தான் சாப்புட முடியும் ஏன்னா பசி வந்து ஒரு நாள் ரெண்டுனால் மூணுனால் வந்து இருக்கலாம் மலையே வராமருந்துச்சுன்னா அது பசியால் தாங்க முடியாது அதனால் அந்த ப்ளாஸ்டிக்கில் சாப்பிட்டுதான் ஆகணும் தண்ணி வந்து தண்ணியும் இல்லாமல் போயிடும் அதனால தண்ணியை குடிச்சிக்கூட உயிர் வாழ்ரத்துக்கு வாய்ப்புருக்குது மலை வர இல்லாத்துனால் தண்ணியும் கிடைக்காது பச்சை பசேல்னு புல்லும் இருக்காது ரெண்டுமே இல்லைனாக்கா விலங்குகள் வந்து என்ன செய்ய முடியும் அது பசி வந்து ஒரு பத்து நாளுக்கு தான் தாங்க முடியும் அது இல்லாத காலத்தால் அந்த ப்ளாஸ்டிக் பொருளுங்கள தான் என்ன இருக்குதோ அதை கடிச்சி சாப்புற்ற முடிவில் கொஞ்ச கொஞ்சமாவது வாய்க்கு வந்து அசை போடுறதுக்காவது அது எடுத்துக்கும் அதுக்காக வந்து நம்ம வந்து மரங்களை வந்து வளர்க்கணும் மர மரங்களை வளத்தால் வந்து மலை வரத்துக்கு வாய்ப்புருக்குது இப்போது காடில் எல்லாம் பார்த்திங்கன்னா காட்டில் எப்போப்பாத்தாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து பசுமையான நிலை பசுமையாக இருந்துனே இருக்கும் காட்டுலருக்க விலங்குகள் வந்து கண்டிப்பாக அது உயிர் வாழ்றதுக்கு அதுவே தேவையானதை எடுத்துக்கும் வில்லேஜூகளெல்லாம் இந்த முயலிருக்குது மான் எங்கேனா ஒரு புதருக்குள்ள இருக்கும் முயல் வீட்டில் வந்து ஆடு மாடு வளத்துனுருக்குறாங்க அந்த ஆட்டு மாட்டுக்குலாம் தீவனம் வந்து மழை வந்தால் தான் போய்ட்டு நிலத்துல போய் கட்டி அதை மேய்ப்பாங்க இல்லை கரம்புள போய் கட்டுவாங்க அப்போது தான் அது வந்து அது மேஞ்சால் தான் சரியா போகும் எதுவுமே இல்லைன்னாக்கா அதுவும் வந்து தண்ணியைக் குடிசிட்டு வீட்லருக்கறவங்க தீவனம் போடணும் தீவனம் போட்டாலும் எவ்வளோ போட்டாலும் இதுங்க தண்ணியே குடிச்சினுக்குதுவாங்க இப்போ என்ன பண்ணும் எங்கேண்ணா தொலைவில் கொல்லிங்கிள்ல பில்லுருந்துச்சுன்னா பில்லைப்போடுவாங்க அது போய் கட்டினாக்கா மேஞ்சு வாயிற் ரொம்பிக்கும் மலையும் வரதுல்ல பில்லும் இருக்கிறதுல்ல அப்படி இருக்கும் போது அது தண்ணியை குடிச்சிதான் அது வயிற் ரொம்பர சூழ்நிலை ஏற்படுகிறது